இப்போ நீ இப்போ ஆற்று ஆற்று படுகையில் எல்லாங்க பொருள்க ரசாயன பொருள்தான் வருது நல்ல தண்ணீர் கிடக்கிறதில்ல அதனால் மீன்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகறதுமில்லை ஆகறக்கு ஜனங்க விட்றதுமில்ல அதனால அந்த கழிவு எல்லாம் ஒரு ஒரு ஒரு பக்கமாக கொண்டு போய் சேர்த்தோனா ஆற்றுல தண்ணில மாசு படாத அளவுக்கு சேர்த்திகிட்டோம்ன்னா மீன்கள் உற்பத்தி அதிகமாகும் மீன்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப நல்ல உணவு அது உடம்புக்கும் சரி எந்த நோயிக்கும் சரி மீன் வந்து ஒரு சத்துள்ள உணவு அதனால அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுக்கும் இருக்குது அதை வந்து கவர்மெண்ட் பார்த்து எதா ஒன்று பண்ணி அந்த ரசாயன கழிவு கலக்காமல் பண்ணொன்னு இதுதான் முக்கியமான ஒரு இது